ஆ ஹலோ ஆ சொல்லுங்கள் மேடம் நல்லது ஆ சரி ஆ ஆ சரிங்க ஆ சரிங்க ஆ சரிங்க நல்ல விஷயம் பண்ணுறீங்க ஆ நாளைக்கு ஆமாம் ஆ ஓகே நாளைக்கு என்னோடய பங்கு எல் இப்போ அதில் என்ன இருக்குது அந்த போராட் அந்த விழிப்புணர்வை வந்து ஆ ஓ அப்படியா ஆ சரி ரொம்ப நன்றி என்ன தேர்ந்தெடுத்து விழிப்புணர்வு பிரச்சாரத்துக்கு பேச கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோசம் எத்தனை மணிக்கு வரணும் எத்தனை பேர் வருவாங்க ஆமாம் திலகர் திடல் ஒம்பது மணிக்கு எத்தனை மணி நேரம் நான் பேசணும் ஓகே எத்தனை எத்தனை பேரும் என் எந்த வயதுக்குட்பட்ட மகளிரெலாம் வருவாங்க ஒரு ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா முன்னாடியே தெரியுமா ஏதாச்சும் ஓகே எந்த வயதிற்குட்பட்ட மகளிரெகெல்லாம் நீங்கள் கூப்பிட்டுருக்கீங்க இல்லை உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற அவங்க அவங்க ஏரியாவில் இருக்கற எல்லோரையும் வர சொல்லிருக்கீங்களா

ஆ ஸோ நான் வந்து தூய்மை வா தூய்மையை பற்றி நான் உங்கள்கிட்ட எடுத்துரைக்கணும் இல்லை சந்தோசம் நீங்கள் இந்த வயசில் இவ்வளோ பொறுப்பு எடுத்து நீங்கள் எல்லோரையும் ஒரு புரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி ஒரு ஸ்பீக்கரை இன்வைட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப சந்தோசம் நான் இந்த இப்போ

ஆ கண் கண்டிப்பாக இப்போ ரென் கண்டிப்பாக மேடம் இப்போ இருக்கற சுற்றுச்சூழல் பார்த்தோம்னா நமக்கு அந்த பாலித்தீன் பைகள் அங்கேங்க உபயோகப்படுத்தி அது வெளியில் போட்டு ஆ ஆமாம் பழம் ஆமாப்பா ஆ சில மாநிலங்களில் நம்ம சில பாலித்தீன் பையெலாம் பேண்ட் பண்ணியிருக்காங்க ஈவன் கொடைக்கானல்லே யுமே கூட இந்த வாட்டர் பாட்டிலெலாம் நம்ம எடுத்துகிட்டு போககூடாதுன்னு சொல்கிறாங்க பட் இருந்தாலும் மக்கள் எடுத்துகிட்டு போயிட்டு தான் இருக்காங்க அதோடய முக்கியத்துவம் அவங்களுக்கு புரியமாட்டேங்குது இதுமாதிரி திரும்ப திரும்ப சொல்கிறப்ப ஒரு கருத்தை வழியுறுத்துகிறப்ப தான் அவங்களுக்கு அதோடய காரணம் என்னென்னு புரியும் சரியா ஆ ஆ கண்டிப்பாக நான் என்னால் முடிந்தளவுக்கு தரவுகள் எல்லாம் திரட்டிட்டு வந்து நாளைக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நை ஒம்பது மணிக்கு வந்து நான் கூட்டத்துக்கு கண்டிப்பாக நான் வந்துடுறேன் என்னைய இன்வைட் பண்ணிணதுக்கு ரொம்ப சந்தோசம் அதற்கு ந வெற்றிகரமாக அந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் சேர்ந்ததுக்கு என்னோடைய வாழ்த்துக்கள் ஆ தேங்க் யூ மேம் தேங்க் யூ